வண வணிக நடிக்க நடவடிக்கை பொறுத்தவரைக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஆகட்டும் இங்கே வந்து கனிம வளங்கள் மிகுந் மிகுந்த பகுதியாக உள்ளது அதாவது நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிடைக்கக்கூடிய பாரடைஸ் என்கின்ற கற்கள் அப்புறமா மல்டி அப்பறம் ப்ளாக் க்ரானைட் என்னக்கூடிய கற்கள் இதெல்லாம் வந்து வளம் வளம் மிகுதியான பகுதியாக உள்ளது இந்த இயற்கை வளங்களை பொறுத்தவரைக்கும் அரசாங்கம் இதுக்கு இதுக்கு ஊக்கமதிக்கணும் அதாவது இதில் உள்ள தடைகளை வந்து அகற்றணும் இது இந்த தொழில் செய்யக்கூ செய்யறதுக்காக வேண்டி எல்லாப் பிரச்சனைகள் வந்து தீர்த்து வணிகம் செய்யக்கூடிய மக்களுக்கு இது சுலபமாக்கிக் கொடுத்தால் அரசாங்கம் அரசாங்கத்துக்கும் நல்லவிதமான வருவாய் கிடைக்கும் அதே சமயத்தில் இந்த மாவட்டத்தில் சுற்றி வட்டத்தில் மா மா வளங்கள் இயற்கையான இந்த மாமரங்கள் மாங்காய் பழங்கள் இது உற்பத்தி அதிகம் அதிகபட்சமாக உள்ளது இதையும் அரசாங்கம் இதன் பின்னாலும் கவனம் கவனம் செலுத்த வேண்டும் இதெல்லாம் எதிர்காலத்துக்கு பயனுள்ளதாக ஒரு வணிகங்களாக உள்ளது